மலைவாழ் மக்களுக்கும் கிராம ஊராட்சியில இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வறுமையின் காரணமாக நல்ல மருத்துவம் கிடைக்கிறதே இல்லை அவங்க அப்படியே போய் மருத்துவம் பார்க்கணும்னாலும் நகரத்துக்கு போகக்கூடிய வசதி அங்கே இல்லை அவங்க போய் அங்கே கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு பெரிய அளவு பணத்தை அவங்க சம்பாதிக்க கூடிய வழியும் அவங்களுக்கு கிராமத்தில் இல்லை அதனால அந்த மக்கள் அங்கேயே அங்கேயே பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு முறை அரசாங்கம் மருத்துவ முகாம் அமைச்சி அங்கே இருக்கிறவங்களோட விவரங்கள் என்ன வுங்களுக்கு என்ன நோய் அவங்க எதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டு அந்த தகவலை சேகரித்து அந்த தகவலை வச்சி அவங்கள குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் கூட்டிட்டு வந்து நகரத்தில் வச்சி வைத்தியம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல முறையில் மருத்துவ சிகிச்சை கொடுக்கலாம் அதோடய இந்த மருத்துவ சேவைங்கிறது பணக்காரங்களுக்கு மட்டுந்தான் நல்ல லெவல்ல இப்போ வரைக்கும் கிடைக்கிது இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களோடய இனத்தை மையப்படுத்தி அரசாங்கமும் அவங்களுக்கு எந்த விதமான சேவையும் சலுகைகளும் கொடுக்கறதும் இல்லை அதனால் அவுங்க மருத்துவ செலவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்க சாப்பாட்டுக்கு கூட அங்கே வந்து தங்கி எப்படி வா இருக்கணுங்கிற அந்த விவரம் தெரியாது அதனால அவங்க மருத்துவமனைக்கே போகாமல் எதுவும் படிக்காமல் கல்வியறிவு இல்லாமல் இருக்கிறங்காட்டிக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணனும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியல அவங்க மருந்து வாங்குகிறதுக்கு கூட அவங்கக்கிட்ட பணம் இருக்காது அதனால் இந்த செலவெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு மருத்துவ முகாம் அமைச்சி என்ன பண்ணணுமோ கரெக்டாக பண்ணாங்கன்னால் அவங்களோட அவங்களோட மருத்துவ செலவுகளுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்குனாங்கன்னால் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதுவும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் பார்க்கும்போது செவிலியர்களும் டாக்ட்ர்களும் நல்ல முறையில் பேஷண்ட்டை பார்த்துகிட்டா